ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபது ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு ஒன்று மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்து பத்தொம்பது